ஹலோ சொல்லுங்கள் அம்மா நீங்கள் ஷாமோட அம்மாவா என்னாம்மா தம்பி வீட்டில் படிக்கிறானா நல்லா இங்கே ஸ்கூலுக்கு வந்தால் படிக்கிறான் பசங்களோட சேர்ந்து க்ளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அரட்டை அடிக்கிறாம்மா ஆனால் நல்லா படிக்கிற பையன் அவன் வீட்ல எல்லாம் கண்டிக்க மாட்டிங்களா அந்த பையனை ஃபர்ஸ்ட்டு மிட்டமில் இப்போ கொஞ்சம் மார்க் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துருக்கான் ஆனால் இந்த மார்க்கு மட்டும் பத்தாது அவனுக்கு இன்னும் நிறையா மார்க் எடுக்கணும் நல்லா படிக்கணும் அவன் வீட்டில் நீங்கள் பேரெண்ட்டு நீங்கள் கவனிச்சால் தான் நல்லா படிப்பான் அவன் நீங்கள் வந்து அவன் படிக்கிறப்போ நீங்கள் கூடவே இருந்து பாருங்கள்ம்மா எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எதாவது ஒப்பிக்க சொல்லுங்கள் அவனை தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு எதாக இருந்தாலும் சம்முன்னா போட்டு பா போட்டு பார்த்து காட்ட சொல்லுங்கள் உங்கள்கிட்ட வாய்ப்பாடு ஒப்பிக்க சொல்லுங்கள் தமிழில் வந்து இந்த திருக்குறள் அந்தமாதிரி வாழ்த்துப்பாட்டு எல்லாம் வந்து ஒப்பிக்க சொல்லுங்கள் அப்போதான் அவன் படிக்கிறானான்னு தெரியும்ல உங்களுக்கு இப்டே போயிட்டுருந்தான்னா அவன் வந்து ஃபெயிலாக தான் ஆவலாம் அந்த கண்டிஷனில் தான் அவன் இருக்கான் அந்த பையன் ஷாமை அவனை படிக்க சொல்லுங்கள் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கான் அந்த பையன் ஓகே அம்மா பார்த்துக்கோங்க பையனை நல்லா படிக்க வைங்க அம்மா வேறு எதாவது வீட்டில் எதாவது சேட்டை பண்ணுவானா ஓகே அம்மா நீங்கள் போய் பாருங்கள் அவன் புக்கை வச்சு படிக்கிறான்னா நீங்கள் வந்து மொபைலை எங்கே வச்சுருக்கான்னு பாருங்கள் மொபைலை அவன்கிட்ட கொடுக்காதீங்க இப்போ உள்ள இப்போ உள்ள பிள்ளைங்களலாம் மொபைலாலே இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் மொபைலாலே வீணாப்போகறாங்க ம் சரிங்க அம்மா ஷாம் நல்லா படிக்கிற பையன் ஆனால் இங்கே வந்தப்போ நல்ல பையனாக தான் இருந்தான் இப்போதான் பசங்களோட சேர்ந்துட்டு வீணாப்போகறான் சரி பார்த்து படிக்க வைங்க அம்மா அந்த பையனை ஆ சரிங்க அம்மா